கிணத்துலேருந்து தண்ணீர் எப்படி எடுக்கிறதுனா நாங்கள் அந்தக் காலத்தில் கம்ப்ரசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போதான் மோட்டர் போட்டு வீட்டுக்கு வீடு தண்ணீர் ஸ்பெசிஃபிகாக வருது அது வந்து விவசாயத்துக்கு நாங்க யூஸ் பண்ணிக்குவோம் எத்தனை அடியில் இருந்தாலும் அது மோட்டர் போட்டு நாங்கள் மின் இணைப்பு வசதியெலாம் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம்